என் லைஃப்பில் வந்துவிட்டு நல்லா படித்து நல்ல ஒரு ஜாபுக்கு போய் வீட்டில் அம்மா அப்பா எல்லோரையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு எனக்கும் ஆசை அண்ணா அக்கா எல்லோருமே என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்றம் இது பண்ணு அப்படி இதை பண்ணு இதை பண்ணாத அப்படி இப்படினு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ வந்துவிட்டு நான் ஒரு நல்ல வேலைக்கு போய் எல்லோரையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படினு இது பண்ணுனே எங்கள் அண்ணன் தான் இதுக்கப்புறம் இது பண்ணு அப்படினு சொல்லி என்னை டிசைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க